கன்டைனர் கார்டனிங்லியும் வெர்டிகள் கார்டனிங்கும் முயற்சி செஞ்சிருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது கன்டைனர் கார்டனிங் வந்து மிக பெரிய அளவில் அந்த கார்டனிங்ல என்னென்ன மாரியாலாம் ஆன அந்த சீட்ஸ்ஸு அந்த ட்ரீ ப்ளான்டேஷன் இதெலாம் பண்ணி அதன் மூலயமா என்ன மாதிரியான வருமானங்கள் அதெலாம் வரும் அப்படிங்குறது நம்ம கன்டைனர் கார்டனிங்ல நம்ம பார்க்க முடியுது வெர்டிகள் கார்டனிங்ல வந்து பார்த்திங்கனாக்கா அடுக்கு மாடி குடியிருப்புகளுக்கு மேலே வந்து அந்த வெர்டிகள் கார்டனிங் வந்து செய்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது நாம்ம என்ன மனதுல நினைக்கிறோமோ அந்த அது மாதிரியனா அந்த பூ செடிகளும் அதேமாதிரி விஜிடெபுள்ஸ்ஸு வந்து நம்ம வந்து நம்முடைய கார்டனிங்கலையே செஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது உதாரணமாக நம்ம வந்து காலையில எழுந்துரிச்சி வாக்கிங்கு இந்த மாதிரியான எக்ஸைஸ் பண்ணுறதோட சேர்த்து இந்த கார்டனிங் செய்கிறதன் மூலயமாக உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிது உடல்ல இருக்கிற அந்த வியர்வைகள் வந்து வெளியேறுது அதேமாதிரி மனதுக்கு வந்து இந்த கார்டனிங்ஸ் செய்கிறதுனால மனதுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சி இருக்குது மகிழ்ச்சி இருக்கிறது மனதுக்கு இருக்குது அதேமாதிரி குடும்பத்திலயும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள வந்து அதிலருந்து எடுத்துக்க முடியுது கொழம்பு வைக்கிறதுக்கு பொரியல்கள் செய்கிறத்துக்குலாம் வந்து அதிலருந்து எடுக்க முடியுது அதே மாதிரி பூக்களாக இருந்துதுனால் அதுவுடைய நம்ம பூக்கள் வந்து சாமிக்கு கடவுளுக்கு இதுமாதிரி பண்ணுறதுக்கும் நம்ம வச்சிட்டு போகிறதுக்கும் வந்து பயன்படுது அப்போ இந்த கன்டைனர் கார்டிங்ல பழங்கள் காய்கறிகள் இந்தமாதிரி விலங்குகள்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு சூழல ஏற்படுத்த முடியும் இந்த மாதிரியான வெர்டிகள் கார்டனிங்லயும் சிறு சிறு நன்மைகளை பெறுவதற்கும் இது அதிக அளவில் பண்ணுறதுக்கும் இது எல்லாருக்கும் சாத்தியம்ங்கிறத முயற்சி பண்ணுறதுக்கும் இந்த வந்து வெர்டிகள் கார்டனிங் வந்து பயன்படும் இத நம்ம மட்டும் செஞ்சிடாம இந்த விஷயங்கள விழிப்புணர்வு மூலயமா எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்தோம்னா எல்லாருமே பயன்படுத்துவாங்க எல்லாருமே அதுக்கான முயற்சி செய்யும்பொழுது இந்த முயற்சி வந்து சக்ஸஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது